கொஞ்சம் மெயினான ஏரியாஸ் பஸ்ஸு வசதியோ இல்லை போக்குவரத்துகள் சாலைகள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாக இல்லாமல் இருக்குது இல்லை பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட்ரு போட்டால் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அதேமாதிரி அதுக்குன்னு ரொம்ப இரவு நேரங்களில் மழை வானிலை பெய்யும்போது கொண்டு வருவாங்க ஆனால் என்ன எப்படின்னா கொஞ்சம் டைமிங்க்கு லேட்டாகும் நார்மலாக வர டைமை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்தமாதிரி டூ ஹார்ஸ்ஸு த்ரீ ஹார்ஸ்ஸு ஆகும் ஏன்னால் எல்லா இடங்கள்லைமே மழை பெய்யுங்கும் போது வண்டிகள் வாகனங்கள் செல்ல ஓட்டனால் பாதி ட்ராஃபிக் பாதி வந்து எல்லாேருமே மழைங்கள்லருந்து தப்பிக்கணும்தான் நினைப்பாங்க அதனால கரெக்ட் டைமுக்கு ஃபுட் வந்து டெலிவரி வந்து பண்ண முடியாது ஆட்ரும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது கொண்டு வருவாங்க ஆட்ரு போட்டால் தாராளமாக கிடைக்கும் ஆனால் ஒரு சில நேரங்கள் ரொம்ப அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளுவாங்க குறிப்பிட்ட இடங்களில் மெயினான ஏரியாஸ்னால் ஓகே அதே கிராமப்புறங்கள் இந்தமாதிரி ஆட்ரு போடும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அரிது ஏன்னால் நகர்ப்புறங்களில் வந்து மோஸ்ட்லி ஆட்ரு தான் ஒவ்வொருத்தருமே சமைக்கிறதுக்கு ஆஃபிஸ் போய்விட்டு வரனால் சமையலுங்கிறது ரெண்டாவது விஷயமாக வச்சுருக்காங்க ஆட்ரு போட்ட உடனே சாப்பிட்டு அப்படியே அன்றைய நாள்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க கிராமங்களில் காலையிலே எழுந்திரித்து சமைத்து உணவு அரிந்து அதுக்கு அப்புறந்தான் அவங்க டியூட்டி போய்விட்டு அப்புறம் நைட்டே வந்து சமைத்து சாப்பிட்றவங்க நைட்டு வந்து சிட்டியில் இருக்கறவங்களுக்கு ஆஃபீஸ்சிலே டயட் ஆகிட்றதுனால வந்து சமைக்கணுங்கிற எண்ணம் போய் ஆட்ரு பக்கத்தில்தான் பக்கத்தில்தான்னு அப்படியே ஆட்ரு போட்டு சாப்பிட்ருவாங்க ஸோ கிராமங்களில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பக்கத்தில் தொலைவான தூரங்களில் கூட கொண்டு வந்து கொடுக்குறாங்க இடி மின்னல் அப்படிங்கம்போது ஆட்ரு கொடுக்குறாங்க ஓகே ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி ஆட்ரு எங்கே இருந்தாலுமே போட்டாலும் ரயில் நிலையங்கள் எல்லாத்லேயுமே ரயில் நிலையங்களுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க